புண்ணிய ஸ்தலங்கள் சொன்னால் ராமேஸ்வரம் காசி அது மாதிரி சொல்லுவாங்க அங்கே வந்து வாழ்ந்தவாங்க தான் போவாங்க வயதானவங்க தான் அங்கே போவாங்க அதுதான் போகிற அதுதான் நியாயம் அங்கே ரொம்ப வயதானவங்க அங்கே போய் அங்கேயே இப்போ ஒரு சில இடத்துல வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காசிக்கு போனால் அது மாதிரி நடக்கும் கோவிலில் வந்து பஜனை கீர்த்தனை பஜனைலாம் இந்த மார்கழி மாசத்தில் காலையில் ஏழுந்ச்சி கோவிலில் பஜனை நடக்கும் இந்து கோவிலில் ஒவ்வொரு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான முறை இருக்குது அதாவது பழக்க வழக்கம்லாம் இருக்குது அது என்னென்னன் சொன்னால் இப்போ இந்து கோயிலலாம் சிவன் கோயிலுக்குப் போனால் சிவன் முன்னாடி துன்னூருங்கிறது பூசக்கூடாது அவங்க கொடுத்தாலும் அதை வந்து அந்த இடத்துலயே நின்று பூசக்கூடாதுன்னு சொல்வாங்க அது ஒரு ஐதீகம் அதை வந்து இது கோயிலுக்கு வெளில வந்து நின்று பூசிகிட்டு திரும்பிக் கூட பாக்கக்கூடாதாம் திரும்பி பார்க்கம வரணும் அப்படின் சொல்லியிருக்காங்க சிவன் கோயிலுக்குப் போனால் அது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொன்று இப்போ ஆஞ்சனேயர் கோயிலுக்குப் போனால் விபூதி கொடுக்க மாட்டாங்க குங்குமம் மட்டுந்தான் கொடுப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐதீகம் இருக்குது அப்படினு சொல்லலாம் அப்புறம் சர்ச்சுக்கு போனோன்னால் இப்போ வந்து அவங்களுக்கு தவக்காலன்னு சொல்லுவாங்க விரதம்லாம் எடுப்பாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு விரதம் எடுத்து வேளாங்கண்ணி கோவிலுக்கு மா மாலை போட்டு ஜெப மாலையை கழுத்தில் போட்டுட்டு அது வந்து மாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாலை போட்டுட்டு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சி வேளாங்கண்ணி கோயிலுக்கு அந்த இடத்துல போய் முட்டி போட்டு போவாங்க அது மசூதியை பற்றி அப்படின்னு சொல்லணும்னா நாகூர் மசூதி சொல்லலாம் அந்த மசூதியில் என்ன பண்ணுவாங்கனால் அந்த அந்த இதுமாதிரி இருக்கும் அது மேல் வந்து சந்தனத்தோ அது நல்லா பூசி அங்கே வரவங்களுக்கு வந்து அது கொடுப்பாங்க அது கொடுக்குறதுனால அங்கே உள்ளவங்களுக்கு வந்து அவங் அதனால் ஏற்படும் பிரச்சனையெல்லாம் வந்து சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து மூஸ்லிம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படினா நோம்பு அதாவது ரம்ஜான் வரதுக்கு முன்னாடியிலேருந்து நோம்பு பண்ணுவாங்க அது காலையில் மார்னிங் ஏழுந்ச்சி ஆறு மணிக்கு சாப்பிட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறம் அந்த டே ஃபுல்லாக உமிழ்நீர் கூட முழுங்கக் கூடாது எச்சில் கூட முழுங்கக் கூடாது அப்படின்னு சொல்வாங்க அதை முழுங்காம ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அந்த கோவிலேருந்து பள்ளி வாசலில் நோம்பு கொடுக்குறத போய் வாங்கிட்டு வந்து தான் அவங்க சாப்பிடுவாங்க அது மாதிரியான ஒரு முறை வந்து முஸ்லீம்ஸ்லாம் பண்ணுவாங்க கிறிஸ்டின்ஸும் அது மாதிரி நாற்பத்தெட்டு நாலு விரதம் எடுத்திருக்காங்க இந்துக்கள் அப்படினா ஐயப்பன் கோயிலுக்கு மாலைப் போடுறது நாற்பத்தெட்டு நாலு விருதம் வச்சு ஒரு முறையான வழிபாடுனு ஒன்று நடக்கும் அங்கே அதை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்வாங்கல்ல அது மாதிரியான ஒ ஒரு நடைமுறையில் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறதுனு இருக்குது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்குப் போகிறது அப்படினா வந்து அது புண்ணியம் பண்ணவங்க மட்டுந்தான் போக முடியும் அங்கே யார் அவ்வளோ சீக்கிரம் யாராலேயுமே அங்க போக முடியாது அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படினா அது வந்து புண்ணியம் பண்ணவங்க மட்டுந்தான் அங்கே போக முடியும் அவ்வளவு சீக்கிரம் யாராலேயும் போக முடியாது அதாவது கடவுள் அழைத்தா மட்டுமே அங்கே போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஐதீகம் அந்த சிவன் கோவிலுக்குப் போனால் துன்னூரு கிறிஸ்ட்டின் சர்ச்சுக்கு போனால் அப்பம் அதாவது அந்த நன்மை வாங்கினவங்களுக்கு மட்டுந்தான் அந்த அப்பமே கொடுப்பாங்க மற்றபடி அந்த சின்ன பிள்ள அதாவது சின்ன வயதுலயே அந்த நன்மையே வாங்கிடுணும் அது வாங்கினா மட்டுந்தான் அதை கொடுப்பாங்க அப்பம் கொடுக்குறது அது மாதிரி முஸ்லீம்ஸுலேயும் வந்து சின்ன பசங்களாம் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை சரியாக ஆனால் அதை வாங்கினா மட்டுந்தான் அவங்க மு முஸ்லீமாக வந்து கன்வெட் பண்ணுவாங்களாம் அது வாங்கலேன்னால் அவங்க முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படினா நம்ம ஒரு டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பசங்க வந்தானுங்க என்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்குறதுக்காக அப்போ அவனுங்க சொன்னாங்க அதாவது இங்கே இருந்து வந்து நம்ம அதல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து முஸ்லீமாக வந்து கன்வெட் பண்ணுவாங்களாம் இது வந்து ஒரு ஐதீகம் இது ஒரு முறையாக கூட சொல்கிறாங்க எல்லோருமே